எங்கள் வீட்டில் ஆடோ மாடோ எதுவும் புதுசாக இப்போ குட்டி போடுது அப்படினா அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து குட்டி போடோன்னால் மேலே வந்து நிறையா தேவை இல்லாத பொருள் அந்த ஆட்டுக் ஆட்டோட உள்ளே உள்ள அந்த கழிவு பொருள் அப்படிலாம் வந்து அதெல்லாம் ஆட்டு குட்டி மேலே இருக்கும் இல்லைனா மாடு குட்டி கன்று போட்டுச்சுனா மாட்டு கன்று மேலே அதெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் பொறுமையாக வந்து துடச்சி எடுத்துவிட்டு கிளீன் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டு குட்டி போட்டுச்சுனா அது வந்து நஞ்சு போடும் அந்த நஞ்சு வந்து கிளீன் பண்ணுறதுக்காக அப்படினு பார்த்தீங்கனா அந்த மூங்கில் இருக்கில்லையா மூங்கில் அந்த மூங்கிலோட இல வந்து ஆட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஏன்னால் அது கொடுத்தோம் அப்படினா அதில் உள்ள அந்த இல அறுக்கிறது வந்து அந்த பூ நஞ்சுங்கிறத வந்து அறுக்கிறதுக்கு அ அறுத்து கீழே விழுவுறதுக்கு வந்து அந்த மூங்கில் இல அதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தழையாக வந்து போடுவாங்க அப்புறம் வந்து ஆட்டு குட்டியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படினா ஆட்டு குட்டியை வந்து ஆட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த கால் நகத்தில் வந்து ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்த மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா கால்லேயும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆட்டுக்குட்டியை கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அது மாதிரி தான் நாங்கள் வந்து கால்நடைகள் வந்து பராமரிக்கிறது வேறு புதுசாக பிறந்த கன்றுகுட்டியோ இல்லை ஆட்டுக்குட்டியோ கால்நடைகள் புதிதாக பிறந்த கால்நடைகளை வந்து இதை மாதிரி தான் பராமரிக்கிறோம் கால்நடைகளை வந்து மேன்பாக மேலும் பராமரிக்க வந்து நான் என்ன மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படினா காலையிலே உ மொத்தமாக ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டிகிட்டு போய்விட்டு ஒரு ட்வெல்வ் பன்னெண்டு மணி வரையும் இல்லைனால் ஒரு வயல்லேயோ பெரிய திடல்லையோ வயலில் ஆடு மாடை வந்து மேய விட்ருவோம் அது ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டோம்னா அது பாட்டில் மேஞ்சுட்டு வரும் ரிலாக்ஸ்ஸாக இருக்கிறத்துக்கு வந்து தண்ணி க தண்ணி கொடுக்கணும் அதனால குளம் வாய்க்கால் இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து தண்ணிக்கு விடும்போது தண்ணி குடிச்சுட்டு வரும் மேலே பா மேலே பார்த்தோன்னா அதோட கழிவு பொருட்கள் இருக்கில்லையா மாடுனு பார்த்தீங்கனா சாணம் ஆட்டோட கழிவு பொருட்கள் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வீட்டில் வைக்கிறோம் அப்படினா அந்த ஆடு மாடு அது வந்து இருக்கிற ஒரு பகுதி வந்து தரையிலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வந்து அது ஆடு மாடு தங்கிறதுக்கான ஒரு வீடே அமைச்சுட்டோம் அப்படினா அது போடுற சாணமெலாம் வந்து கீழே மண் தரையில் விழுந்துடும் கீழே மண்ணில் விழுந்து போய்டுச்சினா அது நாளாக நாளாக அது ஒரு உரமாக பயன்படும் அது ஒரு உரமாக பயன்பட்டுச்சு அப்படினா இப்போ நம்ம வயல் வச்சுருக்கோன்னா வயலில் ஏதாவது ஒரு உணவு பொருள் இப்போ நெல் பருத்தி இது மாதிரிலாம் எதுவும் போடுறோம் அப்படினா அது வந்து நம்ம உரமாக கூட பயன்படுத்திக்கலாம் அதனால் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு கன்று வச்சுக்கிறதோ அது மாதிரி வீட்டுக்கு வீடு ஆடு மாடு இதை மாதிரி வச்சுக்கிறத வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் மாடு வந்து மாடு நம்ம கால்நடையாக வ வச்சுக்கிட்டோம் அப்படினா மாடு வந்து மாடு வந்து மாடு கன்று போடும் அதை பெறுக்கலாம் நல்லா பெருசாக பயன்படுத்தலாம் அப்புறம் அது பால் கொடுக்கும் பாலை நம்ம விற்பனை செய்யலாம் அதிலேருந்து நம்மளுக்கு லாபம் வரும் கால்நடைகளை வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு லாபம் தான் நஷ்டன்னு வந்து எதுவும் வராது இது மாதிரி ஆடு ஆடெல்லாம் வச்சுருந்தா கூட கிடா ஆடாக இருந்ததுனால் அது வந்து நம்மள நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் பற்றாக்குறை அப்படினா கூட விற்பனை செஞ்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணிக்கலாம் பராமரிப்புனு பார்த்தீங்கனா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பராமரிப்பு செலவுனு ஒன்றும் அதிகமாக இருக்காது நம்ம நார்மலாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பராமரிப்பு செலவு வந்து அதிகம் இருக்காது அதனால் வந்து வீட்டுக்கு வீடு கால்நடைகளை வளர்க்கிறது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து இது கால்நடைகள் வந்து இருக்குது